ஆமாங்க

ம் எத்தனை பேருங்க ஆ செய்றேங்க எல்லாம் நீங்கள் தான் டோல்கேட்டு இதெல்லாம் நீங்கள் தான் செலவு பார்த்துக்கணும் கிலோமீட்ரு ஆமாங்க

அதுக்கு எக்ஸ்ட்டா நாங்கள் வாடகை வாங்குவோம் ஆ திருச்செந்தூருன்னா காலையில் புறப்புட்டுமுன்னா திரும்ப நைட்டெல்லாம் இருந்துவிட்டு காலையிலேயே வந்துடுவோம் ம்

அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்டா சார்ஜ் ஆகும் ஏழாயிரம் ஆமாம் ஆமாங்க

ம் உங்கள் இருப்பிடம் எந்த தெரு அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸப்புக்கு அனுப்பிடுங்க

ம் ட்ராவல்ஸு நம்பர் தான் எங்கள் நம்ம ஓ ட்ராவல்ஸு பேருங்களா

நாங்கள் அஞ்சு வருஷமாக வெச்சுன்னு ம் அஞ்சு வருஷமாக வெச்சுன்னுக்குறோம் நல்லா செயல்பாடு நல்லாதான் போகுது எந்த ஒரு இதுவும் இல்லை ஆ ஆ இப்போ தான் பஸ்ட்டாக இது அஞ்சு வருஷமாக நடக்குது ஆ சரிங்க ம் தேங்க்யூ தேங்க்யூ